நம்ம நீந்துகிறப்ப வந்துட்டு நமக்கு நிறையா பிரச்சனைலாம் வந்து வரும் அது நம்ம தான் வந்து பாதுகாப்பாக போகணும் நம்ம பாதுகாப்பாக போகிறதில்லாம கூட கூட்டிகிட்டு போகிற சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அந்த வாட்டரில் இந்த பீச்சில் அங்கேலாம் இருக்கிற அந்த ஸ்விம் பண்ணுற தண்ணிலேலாம் வந்துட்டு க்ளோரின் வந்துட்டு அதிகமாகருக்கும் அது வந்து என்ன பண்ணிடும்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து கருப்பு கலரில் மாற்றிடும் பிளாக்கன்னாகிடும் நம்ம ஸ்கின்னை அதுக்கான என்னென்னலாம் பாதுகாத்துட்டு நம்ம போகணுமோ அதை மாதிரி போகணும் அதே மாதிரி நம்ம ஸ்விம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குளித்திருணும் வெறுமே வந்துட்டு குளிக்காமெலாம் அப்படே அங்கே தான் நான் குளித்திட்டேன்ல தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காமல் உக்காந்துறக்கூடாது கண்டிப்பாக நம்ம அங்கே போய்விட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வீட்டு தண்ணியில் வந்துட்டு குளித்திருணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த எதாவது பேக்டீரியா எதா இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலோ அது அப்போ தான் வந்துட்டு க்ளீனாகும் அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் அந்த தண்ணியோடையே நம்ம இருந்துறக்கூடாது பாறைகளில் இந்த மாதிரி பாசி பிடிக்கிற இடத்துலலாம் அதிகமாக போகிறத தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அது கண்டிப்பாக வழுக்கி விட்டுடும் அது அந்தளவுக்கு வந்துட்டு பாதுகாப்பான ஒரு இடமா இருக்காது அது நம்ம வந்துட்டு பெரியவங்களா இருக்கோம் சுதாரித்து போனாலும் சின்ன பசங்கள்லாம் தடுக்கி விழுந்துடுவாங்க அதனால் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தான் போகணும் சின்ன பிள்ளைகள வச்சுட்டு போகிறப்ப அதை மாதிரி இடத்துக்கு போவாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது